இயற்கையின் சமன்பாட்டில் வந்து சமன்பாட்டை பாதுகாப்பதில் வந்து மரங்கள் வந்து எவ்வளோ பங்கு இருக்குதுன்னு நம்ம எல்லோருக்கும் தெரியும் அதில் வந்துட்டு மரங்கள் வந்து மழை பொழிவதற்கும் மண்ணை அது அரிக்கப்படாமல் பாதுகாப்பதற்கும் உதவுவது வந்து ரொ மரங்கள்தான் அது எப்படின்னா மரங்கள் வந்து கரியமிலா வாய்வை உட்கொண்ட உட் உட்குணர்ந்து பிராணவாய்வை வந்து வெளிப்படுவதால் பூமியில் வந்து வெப்பநிலை வந்து சம சமமாக இருக்குதுன்னு சமம் சம படுத்தி உதவுகின்றனர் இத்தகைய மரங்கள் வந்து இயற்கை பேரிடர்களான புயல் அப்புறம் வந்துட்டு காட்டுத் காட்டுத்தீ போன்ற காரணங்கள்லா வந்து காரணங்களால் வந்து அழிக்கப்பட்டுதான் வருது இயற்கையா வந்துட்டு இந்நிகழ்வை வந்து இயற்கையே காலப்போக்கில் சரி செய்துக்கொள்ளும் அதாவது மனிதர்களின் தலையீடு இல்லாமல் இருந்தால் அந்த இடங்களில் மீண்டும் மரங்கள் துளிர்த்து வளரும் இதுக்காக வந்து அரசாங்கமும் முடிந்த வரை வந்து சாலை ஓரங்களில் மரக்கன்றுகள நட்டு பராமரிக்கிறது பராமரிச்சிட்டுதான் வராங்க இது வந்து அரசாங்கத்திற்கு உரிய கடமை மட்டும் அல்ல பொதுமக்கள் ஆகிய நானும் இதில் வந்துட்டு ஒரு பங்கு அளிக்கணும்னு நான் விரும்புறேன் நம்ம வீட்டில் வந்து எதிரில் அரசாங்கத்தால் நடப்படும் மரங்களை நாமும் தண்ணி ஊற்றி பாதுகாக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஈஷா யோகாவில் வந்து ஈஷா யோகா போன்ற தொண்டு நிறுவனங்கள் வந்து கோடி கணக்கான மரங்களை நட நடணும்னு சொல்லிட்டு என்ற நோக்கத்தோடு வந்து மரங்களை நட நட்டுட்டு வராங்க அதில் வந்துட்டு நம்மளும் வந்துட்டு ஒரு அவங்களோட கை கொ கை கோர்த்து நம்மளால் முயன்றதை வந்து நம்ம சாலை ஓரங்களில் நம்ம வீட்டை சுற்றி நம்ம அந்தமாதிரி மரங்களை நட்டா ரொம்ப நல்லது இந்தமாதிரி ஒரு புது சேவையில் நாமும் நம்ம ஈடுபடுத்தி கொண்டால் ரொம்ப நல்லது அப்பறம் வந்துட்டு என்னுடைய முயற்சி என்று சொல்லணும்னா என்ன என்னுடைய வீட்டில் வந்துட்டு சிறிய இடந்தான் என்னோடைய இடம் அதாவது மொட்டை மாடியில் வந்து நான் இயன்ற வரை காய்கறிகள் பூச்செடிகள் அப்புறம் சின்ன சின்ன செடிகள் போன்றவற்றை இயன்ற வரை வந்து காய்கறி பூஞ்செடி அதெல்லாம் வளர்த்துகிட்டு வரேன் அதை தவிர வீட்டின் எதிரில் வந்து சாலை ஓரத்தில் மாமரம் மற்றும் பூச்செடிகள் போன்றவற்ற வந்து நான் நட்டுக்கிட்டு நட்டி அதில் தண்ணிர் ஊற்றி பாதுகாத்துட்டுதான் வரேன் நானு